பறவைகளை கவனிப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்கா ஆமாம் நல்ல பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இது எப்பயுமே வந்து வேலை செஞ்சிக்கிட்டு மைண்டு ஃப்ரீயாக வந்து இருக்கவே முடியாது என்னதான் ஃபோன் பார்த்தாலும் டிவி பார்த்தாலும் நமக்கு அந்தளவுக்கு வந்து மனநிம்மதியே கிடைக்காது நம்ம அந்த மாதிரி ஒரு ரிலேக்ஸாக ஒரு இடத்துல அந்த பறவைகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தாவே மற்ற கவலை பிரச்சனை எதுவுமே நமக்கு வந்து அது வந்து பெருசாக வந்து பாதிக்கவே பாதிக்காது நம்ம அது மைண்டும் ரிலேக்ஸ் ஆகிடும் அதனால் வந்து ரொம் ரொம்ப காமாய்டலாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து அழகாக வந்து அதெல்லாம் சரியான மாதிரி இருக்கும் இதனால் வந்து நல்ல பலன்தான் நம்ப பொழுதுபோக்கும் வந்து போன மாதிரி இருக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் இந்த வித்தியாசமான பறவைகள் நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் வந்து நிறையா பறவைகளுக்கு பேர் தெரியிலை அது என் அது வந்து பார்க்க வந்து சிட்டுக்குருவி மாதிரிதான் இருக்குது ஆனால் அது சிட்டுக்குருவி இல்லை அது வேற கலர்ல இருக்குது அதை மாதிரி வித விதமான பறவைகள் நிறையா பார்த்துருக்கேன் கழுகு நாரை வாத்து கொக்கு புறா பஞ்சவர்ணக்கிளி இதெல்லாம் உள்நாட்டு பறவைகளா ஆமாம் உள்நாட்டு பறவைகள்தான் உள் நாட் இதெலாம் வந்து உள்நாட்டு பறவைகள்தான் நினக்கிறேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இந்த பறவைகள்லாம் பார்த்துருக்கேன் எப்பயுமே வந்து நம்ம நாட்டில வந்து சுத் அங்கே இருக்கிற இடத்துல நான் நிறையா பார்த்துருக்கறதுனால இது எல்லாம் உள்நாட்டு பறவைகளாகதான் இருக்கும் எப்பயுமே வந்து பறவைகள் கவனிப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்குதான் அது வந்து வந்து அது வந்து நமக்கு குறையே சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு மனநிம்மதி ஒரு மன அமைதி கிடைக்க எந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து குற சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரிதான் இந்த பறவைகள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறதும் அதை மாதிரிதான் அதுங்கள் வந்து ஒன்று ஒன்றும் விளையாடிகிட்டும் நம்ம அதுக்கிட்டேயிர்ந்து நிறையா கற்றுக்கலாம் அதுங்கள் எப்படி எங்கே போனாலும் ஒற்றுமையாதான் வந்து பயணிக்குங்க தனியாக வந்து போகாதுங்க நம்ம கூட்டத்துக்காக அது குழந்தைகளுக்காக உணவு தேடிகிட்டு வருவாங்கள் அந்த மாதிரி வந்து அதுங்கள் இந்த பறவைகள்டேயிர்ந்தே வந்து நிறையா நல்ல விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் அந்த மாதிரி நிறைய நற்குணங்களும் இருக்குது மன அமைதியும் தரும்னா அது வந்து கவனிக்கிறதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைல அந்த மாதிரி எப் ஃப்ரீயாக இர் மனது ஃப்ரீயாக இருக்கும்